எங்கள் ஊ எங்கள் ஊரில் ஆறு இருக்குது தாமிரபரணி ஆறு குளிக்கிறதுக்கு நல்ல சுகமாக இருக்கும் ஏரிகள்னு சொல்லப் போனால் நல்ல ஒரு பேட்மான் மரத்தில் பேரூர் பெருங்குளம் சகல வசதியோடு இருக்குது சுற்றி இருக்கிற மக்கள் பூராம் குளிக்கிறாங்க நல்லா துவைக்கிறதுக்கு நல்ல பிள்ளைகள் ஓடி ஆடி விளையாட்றதுக்கு மலைப்பகுதி மலைப்பகுதின்னா பக்கத்தில் மணக்கரை அரண்மனை கொங்கலக்குறிச்சி பக்கத்தில் ஒரு பெரிய மலைப்பகுதி இருக்குது பிள்ளைகள் டைம் பாஸ்க்கு கூட ஓடி போய் விளையாடுங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு வருங்க பெரிய ஆள்களும் போய் நல்லா கொஞ்ச நேரம் இருந்துட்டு வருவாங்க சாப்பாடுலாம் கட்டி கொண்டு போய் உட்காந்து ஜாலியாக மலைப்பகுதியில் வயல்வெளி நிறையா ஏகப்பட்ட வயல்வெளி தான் நம்ம இதை பொருத்தளவுக்கு நெல்லு உளுந்து கேழ்வரகு கம்பு சோளம் கரும்பு அனைத்தும் இங்கே வாழைலேருந்து அவ்வளோம் பயிரிடுறாங்க நீர்வீழ்ச்சி இங்கே தூத்துக்குடி பக்கம் புதுக்கோட்டங்கிற ஒரு ஊரில் நீர்வீழ்ச்சி செயற்கையாக ஒன்னு செஞ்சி வச்சிருக்காங்க குழந்தைங்கள் பூராவும் விளாயாட்டு டைம் பாஸ்க்கு உரியது காடுகள் மலைப்பகுதி நிறைய காடுகள்லாம் அங்கே இருக்குது போகிற வலிகளில் புளியம்பட்டி துவங்கி சீவலப்பேரி சீவலாப்பரி அப்படி ஊர்களில் பூராம் நிறைய காடுகள் இருக்கிறது